சுற்றுலாவுக்கு போனாலே வந்து ஷாப்பிங் தான் நல்லா சுற்றிப்பாக்கணும் நிறையா ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும் நிறையா வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும் அந்தமாதிரி என்னென்ன தேவை அங்கே என்ன ஃபேமஸ் இது எல்லாத்தையும் பார்த்து வாங்கணும் அதைவிட வந்து சுற்றுலாத்தலங்களை ஃபுல்லாக நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துட்டு எங்கே எதுப்போனாலும் இப்போ தஞ்சாவூர் போனால் தஞ்சாவூர் பொம்மை நமக்கு கண்டிப்பாக வேணும் கன்னியாகுமரி போனால் கண்டிப்பாக நம்ம தெ திருவள்ளுவர் சிலைய பார்த்துட்டு வருவோம் அங்கே இருக்க மிக ஃபேமஸான சுசீந்திரம் டெம்பிள் அங்கெல்லாம் போய்ட்டு தஞ் கன்னியாகுமரியில என்ன ஃபேமஸோ அதை கண்டிப்பாக வாங்கிட்டு வருவோம் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம டூர் போகிறப்ப என்ன நம்ம ஸ்பெஷலாக வாங்கிட்டு வர்றமோ அதை நம்ம வீட்டில வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கே அது தோணும் ஓ நம்ம இங்கே போனோமோ இதுப்போ இது வாங்கும்போது அங்கே இது வாங்கிட்டு வந்தோம் அந்த ஊரில் இதுவந்து இந்த ஊர்ல வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு மற்றவங்க வந்து நம்மளை நம்ம வீட்டுக்கு வரும்போது அதை பார்த்தாங்கன்னா நம்ம அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இங்கே அது ஃபேமஸ் கன்னியாகுமரியில இது ஃபேமஸ் தஞ்சாவூர்ல அது ஃபேமஸ் கும்பகோணத்தில் அது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ஜாய் பண்ணலாம் சில ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸ் வந்து அங்கே நல்லாயிருக்கும் ஸோ சாப்பிடும் போது நம்ம என்னென்ன சாப்ட்டோம்னு சொல்லி நமக்குதான் தெரியும் அதே நம்ம வீட்டுக்கு எதாவது வாங்கி வச்சோம்னா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னால் அதை பார்க்கும் போது நம்ம அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சில இடத்துல வந்து சாப்பிட்ற ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா ஃபேமஸ் அந்தமாதிரி திருநெல்வேலியில அல்வா ஃபேமஸ் அந்தமாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துடணும் ஸோ என்னென்ன அங்கே ஃபேமஸாக இருக்கோ அதை எல்லாத்தையும் வீட்டில வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்போதான் அதை பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும் அதை சுற்றுலாத்தலத்துக்கு போய்ட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியாக இருக்கும் நல்லா ஹேப்பியாக போய்ட்டு வரணும் அவ்வளோ தான்